என்னோடய வாழ்க்கையில் நடந்து ஒரு விஷயம் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னாக்கா நான் வந்து சிறிய குடும்பந்தான் நாங்கள் ஆனால் வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு ஐம்பது அறுபது பேருக்கெல்லாம் நான் சமைச்சிருக்கேன் அப்போ பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு வந்து எனக்கு இப்போ சமைத்து நம்ம ரெகுலராக வந்து ஒரு அறுபது பேருக்கு சமைச்சிகிட்ருக்கோன்னா திடீர்னு நமக்கு வந்து அதிகமாக ஒரு இன்னொரு முப்பது நாற்பது பேருக்கு சாப்பாடு வேணும் அப்படினு சொல்லுவாங்கள் அப்போ பார்த்திங்கன்னாக்கா என்ன செய்கிறது சரி இப்படி கேட்டுட்டாங்களே அப்படி சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவேன் பார்த்திங்கன்னாக்கா அந்த சாப்பாடை வந்து அப்படே வ வச்சிட்டு பக்கத்தில் சரி நம்ம நார்மலாகவே நம்ம அறுபது பேருக்கு சமைச்சிக்கிட்டிருப்போம் திடீர்னு இன்னொரு நாற்பது சாப்பாடு வேணும் அப்படினு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணுமுன்னாக்கா ஸ்டே அந்த சாப்பாடை வந்து நம்ம உடனே வச்சிட்டு டக்குனு வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் ஒலையை வச்சு அரிசியை போட்டு இன்னும் எவ்வளோ சாப்பாடு வேணும்னு ஒரு நாலுக்கிலோ அஞ்சுக்கிலோ அரிசியை போட்டு டக்குனு நம்ம வடிச்சிடலாம் ஏன்னா வந்து பொன்னி அரிசியெல்லாம் வந்து கால்மணி நேரத்திலையே வடிக்கக்கூடிய ஒரு அரிசி தான் அது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணனும்னா சரி இப்பள இவ்வளதானே இருக்குது நம்ம என்ன செய்யலாம் குழம்பு கொஞ்சந்தானே வச்சிருக்கோம் காய் கொஞ்சந்தானே இருக்குது இது நூறு பேருக்கு வராதே அப்படினு நம்ம நினைக்கும்போது அந்த காயை வந்து அப்படியே வச்சிட்டு செஞ்ச காயை அப்படியே வச்சிட்டு உடனே வந்து திரும்பவும் என்ன பண்ணனும் டக்குனு அதை நம்ம காய் கட் பண்ணி செய்கிறத்துக்கு வந்து டைம் எடுக்கும் அதனால் வந்து நமக்கு ஈஸியானது என்னவோ டக்குனு ஒரு நூறு முட்டையை வாங்கி வச்சிட்டு டக்குனு அவிச்சிட்டு வெங்காயம் தக்காளி அப்படே போட்டு வதக்கி அதை வந்து ஒரு பைஞ்சு நிமிடத்துலையே வந்து நம்ம செஞ்சில்லாம் அந்த முட்டையை வந்து நம்ம டக்குனு செஞ்சிடல்லாம் இப்போது ஒரு டக்குனு ஒரு ஊறுக்காய் வாங்கி வச்சிடல்லாம் ஒரு நான் தயிர் வாங்கி நம்ம டக்குனு ரெடி பண்ணிடல்லாம் இதே மாதிரி நம்ம செய்யம்போது நமக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாகவும் தெரியும் அது வந்து அந்த அந்த அர்ஜன்ட்டுக்கு வந்து நம்ம அதை வந்து ஈக்வல் பண்ணவும் நம்மளால் முடியும் சரி நம்ம மனது கஷ்டப்படமால் நம்ம வந்து நிறைவா நம்ம கேட்டாங்கள் வந்துட்டாங்கள் அவங்களுக்கு நம்ம வந்து வயிறு நிறையா சாப்பாடு போட்டுகிட்டோம் அப்படிங்கிற வந்து திருப் திருப்தி வந்து நமக்கு இருக்கும் ஏன்னா வந்து எப்போ வந்து நம்ம சாதாரணமாகவே வந்து நம்ம மூணு பேருக்குதான் வீட்டில சமைச்சிகிட்ருப்போம் திடீர்னு நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்துடுவாங்க அப்போக்கூட நம்ம என்ன பண்ணுவோம் சரி நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டுதான் வந்தவங்களுக்கு நம்ம அந்த சாப்பாடை நம்ம கொடுப்போம் இல்லையா சரி சாப்பிடுட்டு போட்டும் நமக்கு வந்து நம்ம மெதுவாக சாப்பிட்டுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம சாப்பாடு கொடுப்போம் அதேமாரிதான் நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம தயாராகவே வந்து வீட்டில வந்து பொருளை வச்சுக்கணும் இந்த நேரம் வந்து கடைக்கு ஓடிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு எதுவுமே செய்யமுடியாது நம்ம எல்லாமே வச்சிருந்தோம்னால் நமக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்போ வந்து செய்கிறத்துக்கு நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொள்கிறத்துக்கு அவங்களுடைய பசியை போக்குகிறத்துக்கு நல்ல நம்மளால முடிந்த ஒரு செயலை வந்து செய்கிறத்துக்கு இது ஒரு நமக்கு வாய்ப்பாக நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்ம கையில எப்பயுமே ரெடியாக பொருள் இருக்கணுங்கிறதுதான் என்னுடைய கருத்து